நீச்சல் அடிக்கிறதுக்குப் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல உள்ள பெரிய ஆறு பக்கத்தில் சட்டர்ஸ்லாம் இருக்கும் அந்தத் தடுப்பணைகள்லாம் இருக்கும் அதைத் தாண்டி போனீங்கன்னால் மிகப் பெரிய நீரோடைகள்லாம் இருக்கும் அதில் நீச்சல் அடிக்கிறது தான் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நல்ல நீளமான ஆறாக இருக்கும் அதில் ரொம்ப தூரம் நீச்சல் அடிச்சு உடலுக்கு வலுவூட்டக்கூடிய வகையிலயும் மனதிற்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் ஊட்டக்கூடிய வகையிலயும் அந்த நீச்சல் பயிற்சினால் நாங்கள் வந்து நிறைய முறை பல முறை என்னுடைய நண்பர்களோடையும் ஊர்ல உள்ள இந்த பசங்களோடையும் சேர்ந்து நாங்கள் அங்கே பயிற்சிக்குப் போயிருக்கோம் அதுப் போல் பல நேரத்தில் பல மாதிரியான ஒரு உற்சாகங்கள்லாம் கிடச்சிருக்கு நீச்சல் வந்து உடலுக்கு சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் மனதிற்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குதுங்க கடற்கரையும் நல்லாருக்கும் கடற்கரையும் நீச்சல் அடிக்கிறதுக்கு நல்லாருக்கும் பெரிய ஆறு நீர்நிலைகள்ல அடிக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்பப் பிடிக்கும்